ஆ சொல்லுங்கள் மேடம் ஆமாம் மேடம் ஆ ஆ சொல்லுங்கள் மேடம் ஆ கண்டிப்பாக பண்ண முடியும் எஸ் மேடம் ஆ இருக்கேன் மேடம் இருக்கா இருக்காங்க மேடம் ஆ கண்டிப்பாக மேடம் ஆ சரிங்க மேடம் நிறைய வெரைட்டிஸ் நிறைய இருக்குது மேடம் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி க்ரீல் சிக்கன் சிக்கன் லாலிபப் நண்டு வறுவல் நிறைய வெரைட்டிஸ் நிறைய இருக்குது மேடம் ஆ சரிங்க மேடம் கண்டிப்பாக மேடம் ஆமாம் மேடம் எண்பதுரூபா எண்பதுரூபா சார்ஜிங் மேடம் ஆ

ஆ சரிங்க மேடம் ஆ சரிங்க மேடம் ம் ஆ பண்ணுங்கள் ஆ பண்ணுங்கள் மேடம் ஆ தேங்க் யூ ஆ தேங்க் யூ ஓகே தேங்க் யூ